எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு நாங்கள் விலையுயர்ந்ததலாம் நாங்கள் வாங்கி போடுறதே இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நாங்கள் பராமரிசிக்கிறோம் அது எப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மாடு ஆடு கோழி இதனோட எருவுகள் அதாவது அதனோட சாணத்தையே யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எல்லாத்தையும் பராமரிக்கிறோம் நல்லா அதுக்கு நாங்கள் இயற்கையான முறையில் அதை நாங்கள் பண்ணுறதுனால எங்ளுக்கு நல்ல செழிப்பாவும் வளமாவும் அது வருது நாங்கள் விலையுயர்ந்த மருத்துகளெலாம் வந்து நாங்கள் கடையில் வாங்கி நாங்கள் போடுறதே இல்லை நாங்கள் மலிவானதுனு சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் ரொம்ப சீப் பண்ட் பெஸ்ட்டா கிடக்கிது இது அது போடுற சாணத்ததான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால எங்ளுக்கு வந்து விலையுயர்ந்த உரங்களை வாங்கி நாங்கள் போடவேன்னு எங்களுக்கு ஒரு அவசியம் வரதில்லை எங்களுக்கு இதே போதுமான அளவு இருக்குது இப்போ இயற்கையா பண்ணுறதுனால எங்குளுக்கு கிடக்கிற காய்கறிகள் அதுலேருந்து ரொம்ப சத்தாவும் கிடக்கிது எங்களுக்கு சைட் எஃபக்ட்டும் எதுவு வரதும் இல்லை அதனால் நாங்கள் வந்து மாட்டோட சாணத்தை யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு இதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மண் வளமும் நல்லாருக்குது செடி கொடிகளும் நல்லா காய்க்குது அதில் சாப்புடுறதுனால எங்ளுக்கு ஹெல்த் நல்லாருக்குது அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சினை இல்லை நாங்கள் அதனால் வந்து உயர்வான விலையில் நாங்கள் வாங்கி போடாதுனால் மலிவான விலைன் சொல்லலாம் எங்கள் வீட்டில் கிடக்கிறதுனால எங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக தெரியுது இப்படி பண்ணுறதுனால